ஹலோ ஹலோ மேடம் நான் லோன் விசியம்மா பேங்க்குக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு மாசமாக வீட்டு லோன்க்காண்டி அலைஞ்சிக்கிருக்கேன் அந்த இதில் உட்காந்திருக்கவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டுறாங்க இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அலைய வைக்கிறாங்க அந்த ரெண்டாவது கவுண்டரில் உள்ள பையன் அந்த புரூஃப் கொண்டு வா இந்த புரூஃப் கொண்டுவான்னு அலைய விட்டுறான் ஆமாம் நான் படிக்காதவ அவர் சரி படிக்காதவங்கள்கிட்ட இப்படி தான் நடந்துக்குருவாங்களா கடுமையாக அதைக் கொண்டு வா இதைக் கொண்டு வான்னு அலையவச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாசமாகவே ஆ சரிங்க மேடம் என்னென்ன புரூஃபு வேணும் கொண்டு வார கொண்டு வரணும்

ஆ சரிங்க மேடம் சரிங்க ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் வீட்டு வீட்டு லோன் ஆ ஆமாம்ங்க மேடம் ஆமாம் ஆமாம்ங்க மேடம் எட்டு எட்டு லட்சரூவா மேடம்

ஆ அதெல்லாம் கட்டிருவேன் மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க தேங்க் யூ மேடம்